எங்கள் கிராமத்தில் ஆம்புலன்ஸ் கிடைக்கலனா நாங்களே டூவீலரில் கொண்டு போகணும் மலை கிராமம் அப்றம் நேரத்துக்கு கொண்டு போய் ஆளுங்களை சேர்த்த முடிறதில்ல அதனால் அவங்களுக்கு ஒரு சில பேரு இறந்துறாங்க எங்கள் மா மலைப்பிரதேசனாலே பாம்பு அடிக்கடிக்கு வரும் யானை வரும் இதனால் யானை வந்திச்சினாக்கூட ஒரு சில பேருக்கு அடிப்படும் அவங்கள கொண்டு போகிறதுக்கூட ரொம்ப கஷ்டம் அதனால் இ இங் அவங்களுக்கு சீக்கிரம் கொண்டு போய் பிழைக்க வைக்கிறதுக்கு ஹாஸ்பிடல் நாங்கள் அப்பறம் ஒரு சில பேரு பாம்பு கடிச்சிடும் நைட்டில் வேலை செய்வாங்க இந்த கிராமத்தில் நைட்டில் வந்துட்டு தண்ணி பாய்ச்சுவாங்க கழனிக்கி அப்போது ஏதோ ஒரு நைட்டில் க கடிச்சிட்ச்சுனா அவங்களை நைட்ல கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் கிடைக்காது மற்றவங்க டூவீலரில் வெச்சு கொண்டு போனம்னால் கூட அவ்வளோ சீக்கிரம் போக முடிறதில்ல அதனால் இவங்களுக்கு ஒரு எமர்ஜன்ஸி ஒரு ஹாஸ்பிடல் ஒரு சு துணை சுகாதார மையமும் எதுவுமே இல்லை அரசு ஆரம்ப நிகழ் சுகாதார மையம் இல்லை அதனால் அவ்வளோ சீக்கிரம் பிழைக்க வைக்கமுடில்ல எதனா ஒரு சைடு எஃபெக்ட்டு வந்துடுது பிரசவத்துக்கு ஆகிறதுக்கு பிரச பிரசவம் கொண்டு போய் கி டை கரெக்டான நேரத்தில் சேர்க்க முடில மூன்றுநாளு ஒரு ரெண்டு நாளுக்கு மூணு நாளுக்கு கொண்டு போய் சேர்த்துணும் ஒரு சில பேருக்கு இந்த டாக்டர்ஸ் ஒழுங்காக இருக்கறதில்லை காலைல எ எட்டு மணிக்கு வந்தாங்கன்னால் திரும்பி மொ பன்னெண்டு மணிக்கு போய்டுகிறாங்க அது வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு தான் வராங்க அந்த அடிபட்டவங்க இல்லைனா அந்த பாம்பு கடித்தவங்க எதேனு எதோ ஒரு பூச்சி கடித்தவங்க போனாங்கன்னால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கும் கிடைக்கிறதில்ல அதனால் சீக்கிரமாகவும் எங்களுக்கு அந்த மருத்துவ வசதின்றது சீக்கிரம் கிடைக்கறதில்ல அப்புறமும் அந்த எங்கெங்கே செ எங்கள் சைடில் பெ துணை செவிலியருங்களை வந்துட்டு அந்த ஸ்கூல் ஸ்கூல்லாம் போயிட்டு அந்த லேடிஸும் கிடையாது ஸ் குறைஞ்சு வெச்ச வ வயசுலே கல்யாணம் பண்ணி கொடுத்துறத பற்றி பேசுகிறத்துக்கு ஆள் இல்லை பதினெட்டு வயசுக்கு முன்னாலே எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ருக்கறானுங்க அதனால் இங்கே எல்லாருக்கும் ஒரு சில பேர் கல்யாணம் ஆகாமல் பசங்க அப்படியே இருக்காங்க லேடிஸ் யாருமே இல்லை அவ்வளோ அப்பறம் எதுனா ஒரு பண்டிகைனாலும் அர்ஜெண்டுக்கு எதுவுமே இல்லை